ஹலோ வெங்கடேஷா சார் சார் டூ டேஸ்க்கு முன்னாடி ஓலா கேப் புக் பண்ணிருந்தேன் என் பேர் சுந்திராதேவி நெய்வேலிலேந்து புக் பண்ணிருந்தோம் சார் கொடைக்கானல் போகறதுக்கு ஆமாம்ங்க சார் டூ டேஸ்க்கு முன்னாடி ஆ ஒன்றுல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆய்டுச்சு சார் உடம்பு சரியில்லை அதனால் வந்து டிரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டோம் உங்களுக்கான அம் அட்வான்ஸ் பே பண்ணிருந்தேன் சார் ஃபைவ் தௌசண்ட் அது எனக்கு திரும்ப நீங்கள் சா அனுப்பிவிட்டுறீங்களா ஆமாம் சார் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஆ பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சார் எனக்கு பேடிஎம் பண்ணிவிடுங்க நீங்கள் ஆ இந்த மொபைல் நம்பர் இல்லை சார் இன்னொரு நம்பர் நான் அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுற இது தான் உங்கள் வாட்ஸப் நம்பரு தானே ஓகே சார் நான் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் மணியை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லனா கால் பண்ணி சொல்லுங்கள் சார்

ஓகே சார் நெய்வேலிலேந்து தான் சார் ஓகே சார் எங்களுக்கு வேறு எதாச்சும் நாங்கள் ட்ரிப் போட்டோன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புக் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக கால் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ